இது மாதிரி வந்துட்டு ஒரு கேமரா வாங்கினேங்க உங்கள் கம்பெனியில தான் வந்துட்டு வாங்கினேன் சூப்பராக இருக்குதுங்க நல்லா இருக்குது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ரொம்ப க்ளியராக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஆ ஆமாம் ஆமாம் ம் ப்ரைட்டாக இருக்குதுங்க நல்லா ப்ரைட்டாக இருக்குது நிறையா ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது ம் ம் ஆமாங்க ப்ராடக்ட் சூப்பர் ஆ இப்போது ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆச்சுங்க இன்னும் வந்துட்டு எந்த ப்ராப்ளமுமே இல்லை நல்லாயிருக்கு அப்புறம் ஆ ஆமாங்க அந்த ப்ராடக்ட் தான் சூப்பராக இருக்குது கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது எவ்வளோ நல்லா க்ளியராக இருக்குது அப்படியே ஃப என்ன நம்ம சு இது பண்ணுறோமோ அதேமாதிரி க்ளியராக இருக்குது எந்த கேமராவுமே இந்தளவுக்கு இல்லைங்க சூப்பராக இருக்குது மெயின்டனன் மெயின்டன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க ம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஆ ஆ ஆமாங்க செம்மையா இருக்குதுங்க ம் ம் தேங்க்ஸ்ங்க ம் ப்ராடக்ட் வெரி வெல் வெரி வெல் வெரி வெல் வெரி வெல் ஓகே ஓகேங்க ஓகே சூப்பர் ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நாங்கள் ஃபஸ்ட் வாங்குறப்போ இப்படி இந்த மாதிரி இருக்கும்னு ஆக்சுவலாக நெனைச்சே பார்க்கல இப்போது ஆனால் சூப்பராக இருக்குது ப்ராடக்ட் ம் ஆமாங்க அந்த ப்ராட ஆ கேமரா சூப்பர் சூப்பருங்க ஒவ்வொ தேங்க்ஸ் சூப்பரான ப்ராடக்ட்டுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ம் ம் ம் கேமரா சூப்பர் ம் ம்